நான் வந்து வீட்டிலேயே மிளகாத்தூள் இட்லிப்பொடி இதெல்லாம் மசாலாத்தூள் இதெல்லாம் வந்து அரைச்சு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாரும் வந்து விரும்பி வாங்குறாங்க என்கிட்ட வாங்கினா நல்லா இருக்குது அப்படினு சொல்லி விரும்பி வாங்குறாங்க இது நான் ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு நல்ல லாபமும் கிடைக்குது எனக்கு நான் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இது செஞ்சுட்டு இருக்கேன் வீட்டில் சமையல் வேலை எல்லாம் போக என்னோடய பொழுதுபோக்கு நேரத்தில் தான் நான் இதை செய்கிறேன் செஞ்சு நானே கொண்டு போய் எல்லா கடைகள்லேயும் கு கொடுத்துட்டு வந்துடுவேன் நல்ல போகுது வீட்லேயே செய்யுறதுனால் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்பி வாங்குறாங்க நான் சாம்பார் தூள் செ சாம்பார் தூள் அரைச்சி விற்கிறேன் இட்லிப்பொடி செஞ்சு கொடுக்குறேன் மிளகாத்தூள் அரைத்து அது தனியாக கொடுக்குறேன் அப்றம் மசாலா தூள்ல்லாம் அரைச்சு கொடுக்குறேன் இது எல்லாமே தனித்தனியாக செஞ்சு கொடுக்குறேன் நான் எனக்கு இது நல்லா சேல்ஸ் ஆகுது எனக்கு நல்ல வருமானமும் கிடைக்குது என்னோடய குடும்பத்தை நான் வந்து நடத்துகிறத்துக்கு நான் என் கணவரை எதிர்பார்க்காம இருக்கேன் இதில் வர்ற வருமானத்தில் நான் என் குடும்பத்தை வந்து பெரும்பாலும் என்னோடய இதில் வைத்தே நான் ஏன் குடும்பத்தை நான் நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப கைக்குடுக்க வந்த இந்த சிறுவணிகம் தான் எனக்கு வந்து கை கை கொடுக்குது